என் வீட்டு வயலில் நெல் சாகுபடி பண்கிறோம் பருத்தி போடுகிறோம் உளுந்து பயிரிடறோம் பயறு பயிரிடறோம் வெண்டைக்காய் கத்தரிக்காய் உருளை ஏ கிழங்கு உருளை எல்லாமே நாங்கள் பயிரிட்டு சாகுபடி பண்ணிகிட்ருக்கறோம் எங்களுக்கு உழைப்பே மே மூலதனம் எங்கள் அப்பா அம்மா காலத்தை வந்து அவங்களும் உழைத்தாங்க உழைச்சு நெல் சாகுபடிலாம் பண்ணியிருக்கறாங்க வந்து பருத்தி சாகுபடி எல்லாம் அவங்க தான் சாவடி பண்ணியிருக்காங்க நாங்களும் அந்த பயிர்களை இப்போ சாவடி பண்ணுறோம் அவங்க கடுமையாக உழைச்சனால தான் நூற்றி பத்து வயது வரைக்கும் எங்கள் ஊரில் இருக்கிறாங்க இப்போ வந்து அவர்களோட சாந்த்து ஸ்டாங்காக இருக்கிறாங்கன்னு காரணம் என்னான்னு கேட்டீங்கன்னால் உழைப்பு தான் உழைப்பே மூலதனம் நினைச்சிக்கிட்டு கடுமையாக இருபத்தி நாலு மணிநேரம் ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் அங்கே தான் வயலில் தான் இருப்போம் சாவடி பண்ணிட்டிருப்போம் திரும்பி திரும்பி சாவடி தான் பண்ணிகிட்ருக்கறோம் நாங்கள் அதனால உழைக்கும் கரங்களே உயர்வு இந்த வார்த்தைக்கு இணங்க நாங்கள் வந்து விவசாயம் மெயின் மூலதனம் அதுதான் விவசாயம் தான் எங்களுக்கு பண்டம் அடிப்படையே அதுதான் அதை உழைச்சு நாங்கள் பாடுபட்டுட்டிருப்போம்